இப்போ வந்து உங்கள் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பள்ளிகள்னா இங்கு எங்கள் சரௌன்டிங்ஸில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் அப்படினா ஒவ்வொரு டைப்பாக வந்து நமக்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க அதில் வந்து எனக்கு வந்து ரொம்பப் பிடிச்ச ஸ்கூல்னா நான் படித்த ஸ்கூல் தான் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் நீலன் மெட்ரிக்குலேசன் ஸ்கூலு அங்கே வந்து எப்படினா எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபரெண்ட்லியாக இருப்பாங்க டீச்சர்ஸு நமக்கு பிடிச்சத வந்து செய்யச் சொல்வாங்க நம்மளோடய டேலன்ட் என்னென்னு பார்த்து அதுக்கான நம்மளோடய டேலன்ட்டப்போ வெளிக்கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்லாம் நிறையா எடுக்குவாங்க அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய ஃபங்ஷன்ஸுலாம் நடக்கும் அதில் வந்து எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஜாயின் பண்ணி விடுவாங்க அப்புறம் வந்து வெளிலேருந்து நிறைய நிறைய நிறைய ஸ்கில்ஸுலாம் கொண்டு வந்து நிறைய ஸ்கில்டு டீச்சர்ஸுலாம் கொண்டுவந்து எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈசியாகப் புரிய வைக்கிறதுக்கும் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஸ் கிளாஸு ஹிந்தி கிளாஸு கம்ப்யூட்டர் கிளாஸ் இந்தமாதிரி வந்து வெரையிட்டி ஆஃப் கிளாஸஸுலாம் நடக்கும் ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து எங்களுக்கு கன்டெக்ட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எஜிகேஷன்னாலே படிப்புன்னாலே பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு எங்களைக் கொண்டு வந்துவிட்டாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்குப் போறதே அவ்வளவா இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் லீவு போடவே மனசு வராது அந்தமாதிரி தான் நாங்கள்லாம் வந்து இருந்தோம் அப்புறம் வந்து